பெரிய பெரிய சிலைலான் இன்ன வரைக்கும் நாங்கள் செஞ்சதில்லை குட்டி குட்டி சிலை தான் நாங்கள் ரொம்பவே செஞ்சுருக்கோம் அது வந்து எப்படி சொல்கிறது அப்படினா ஒரு விநாயகர் சதுர்த்தி அந்தமாரி பண்டிகை ஃபங்ஷன் அப்போலான் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படினா ஊருலான் உள்ளே போய் பார்க்ககுல எல்லா வீட்டுலேயுமே குட்டி குட்டி குட்டியாக விநாயகர் வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க அப்புறம் ஊர் கோவில் நடுவில் பெருசு ஒன்று வச்சுருப்பாங்க அந்த குட்டி குட்டியாக பார்க்ககுல்ல ஏன் நம்ம வீட்டுலலான் செய்ய கூடாதா அப்புடின்னு அப்புடின்னு பார்த்து பார்த்து தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் செஞ்சமே ஃபஸ்ட்டு வாட்டி நாங்கள் வந்து அந்த மண்ணு எப்படி பண்ணுறதுனே எங்களுக்கு தெரில அப்படி பண்ணிணோம் மூக்கு ஒரு சைடு விநாயகருக்கு மூக்கு ஒரு சைடு போகுது காது ஒருமாதிரி இருக்குது பார்க்க சக்திமான் ஷேப்பில் வந்து விநாயகர் மாதிரி தெரில எதோ ஏதோ ஒரு மண்ணு கிடச்சிது ஏதோ ஒரு உருவத்தை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்தான் தோணுச்சு அது விநாயகர் மாதிரி கண்டிப்பாக இல்லைவே இல்லை அப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து என்னென்னலான் நாங்கள் பண்ணிணோம் என்னென்னலான் நாங்கள் வந்து மாற்றனுனு நினச்சமோ அதெலான் செகண்டு வாட்டி பண்ணக்கில் எல்லாமே நம்ம ஒரு அக்குயுரெட்டாக கரெக்டாக நாங்கள் வந்து பண்ணியாச்சு பண்ணி பார்த்தோன்னே எங்கள் வீட்டில் வச்சோம் அது பார்க்கவே ரொம்ப செமையாருந்துச்சி நிறைய பேர் திட்டுவாங்க எல்லாம் அது இப்புடிலான் கஷ்டப்பட்டு பண்ணுறத விட நீங்கள் வந்து ஒரு சிலையே வாங்கி வச்சுர்லான் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் என்ன சொல்லுவோம் இல்லை சிலைய வாங்கி வைக்கிறதோடய காசு கொடுத்து பண்ணுறதோட நம்மலே கையால் செஞ்சு அதை கும்பிட்டு அதை கரைக்க குள்ளே அது தனி மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லனும் அவங்க நாங்கள் நிறையா செய்வோம் அப்போ அதிலேருந்து வீடு வீடாக போய் பார்த்து நாங்கள் தெரிஞ்சிது தான் இது எல்லாமே அது பார்த்து பார்த்துதான் எங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் நிறையா அது பண்ணனும் இது பண்ணனும் அப்படினு ஏன்னால் ஒரு வீட்டில் பார்த்தா இது நம்ம வீட்டில் வச்சால் அழகாயிருக்குமே அப்புடின்னு நம்ம நிறையா யோசிப்போம் அது மாதிரிதான் இது எல்லாமே வந்து இந்தமாரி இன்ட்ரஸ்ட்லான் வந்தது நீங்களும் வந்து அதைமாதிரி வந்து பண்ணுங்க உங்களை பார்க்க பார்க்க உங்களுக்கே வந்து உணர்ச்சி வரும்னு நினக்கிறன் அதை பார்க்ககுலே செமையாருக்கும் நினக்கிறன் அதை மாதிரி வந்து பண்ணால் இன்னு கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது எங்களுக்கு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருந்துச்சு நம்ம வீட்டுலேயும் செஞ்சு வைக்கனும் அப்படினு அதுதான் எங்களை ஊக்குவித்த முதல் காரணமே அப்புறமேட்டு காசு போட்டு நம்ம செஞ்சு காசு போட்டு நம்ம என்ன வேணால் வாங்கிரலான் ஆனால் நம்மளே செஞ்சு ஒரு உருவத்தை வந்து நம்மளே அதை கும்பிடக்குள்ள அதை தனி ஒரு ஒரு பக்தி கிடைக்கும் அதுலேர்ந்து அதுமாதிரி அந்த பக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் அதை மாதிரி பார்த்து நீங்களும் வேணால் நீங்களே தனியாக செஞ்சு பாருங்களன் உங்களுக்கு தனி ஒரு ஃபீல் கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணக்குல எதுவுமே கரெக்டாக வராது நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி என்னென்னலான் மிஸ்டேக் பண்ணமோ செகண்டு வாட்டி கரெட் பண்ணால் தான் எல்லாமே வந்து கரெக்டாயிருக்கும் அதை மாதிரிதான் ஃபஸ்ட்டு எடுத்தோனே எல்லாமே வந்து நம்மளுக்கு கரெட்டாக அமைஞ்சிராது செகண்ட் பண்ணக்குள்ளேதான் நம்ம எல்லாமே கரெட்டாக பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை இஸ் த பெஸ்ட்டு லெவல்ன்னு நினக்கிறன் நானும் அதுதான் நான் பண்ணது ஒரு தனி மரியாதை தனி ஒரு பக்தி கிடைக்கும் வேறு எதுவுமே இல்லை